விவசாயத்தில் வந்து அந்த காலத்தில் பார்த்துட்டா வந்து மாடை வச்சி தான் உழவு ஓட்டுவாங்கள் அதுக்கப்புறம் இந்த காலத்தில் வந்துட்டு அப்படி கிடையாது இந்த காலத்தில் வந்துட்டு ட்ராக்டர் வந்து வச்சி ஈஸியாக வந்து உழவு ஓட்டிக்கிறாங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நெல் அறுக்கறதுக்கெல்லாமே தனியாக வந்து இயந்திரம் வந்து கண்டுப்பிடிச்சிட்டாங்க இப்போ ஸ்டெம் வந்து எப்படி பயன்படுதுனால் ஸ்டெம்னால் சைன்ஸ் அதாவது சைன்ஸ்ல வந்து என்னென்ன உரங்கள் வந்து வேணும் யூரியா அந்தமாதிரி வந்து உபயோகப்படுத்துகிறாங்க டெக்னாலஜியில வந்துட்டு என்னென்ன நெல்லறுக்கிற மிஷினு அந்தமாரி மிஷினெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்னால் வந்து இன் இந்தந்த நிலத்துல வந்து எவ்வளோ அளவை வச்சி வந்து பயிர் வந்து போடலாம் அப்படின்றது வந்து பயன்படுது மேத்தமெட்டிக்ஸ்னால் இந்த நாள்க்குள்ள வந்து இந்த பயிர் வந்து விளைவிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்து பயன்படுத்துகிறாங்க இந்தமாதிரி முறையிலலாம் ஸ்டெம்ங்கிறது வந்து பயன்படுது